இந்து முன்னாடியெல்லாம் வந்து ஆண்கள் மட்டும் தான் வேலைக்கு போகனும் அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கனா பெண்களும் வேலைக்கு போக ஆரமிஷ்டாங்க இல்லை நாங்களும் போகிறோம் அப்போ தான் வந்து ஃபேம்லியை ரன் பண்ண முடியும் ஈக்குவலாக அப்படின் சொல்லிவிட்டு அவங்களும் வேலைக்கு போகிறதுனால ரெண்டு பேருமே அவங்கவங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து அதாவது வீட்டில் உள்ள வேலையை வந்து சரியாக பிரிச்சிக்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு டே ஷிஃப்டாக இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்டாக இருக்கப்போ அப்படி இருக்கப்போ வந்து டே ஷிஃப்ட்டில் உள்ளவங்க வந்து டே ஷிஃப்டு வேலைக்கு போனா மார்னிங் உள்ள ஒர்க்கை வந்து இன்னொருத்தவங்க பார்க்கறப்பையும் இதே ஆஃப்டர்நூன் ஒர்க்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்டு உள்ளவங்கறப்ப டே ஷிஃப்டு உள்ளவங்க வந்து ஆஃப்டர்நூன் வீட்டில் உள்ள வேலையை பார்க்கறது தான் அந்த மாதிரி பிரிச்சிக்கிறதுனால் வந்து ரெண்டு பேருமே பிரிச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க இதனால வந்து நிறைய பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு வேலைக்கும் போயிக்கணும் வீட்டில் உள்ள வேலையும் பார்க்குன்னால நிறையா பொறுப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க வீ ரெண்டு பேரும் வேலைக்கு போயிவிட்டா வீட்டில் உள்ள யாரும் வேலையை வந்து வேறு ஒருத்தவுங்க பார்க்க முடியாது இல்லையா அதனால ரெண்டு பேரும் ஷிஃப்ட பிரிச்சிகிட்டு இந்த மாதிரியும் பார்த்துட்டு ரொம்ப பொறுப்பாக நடத்திட்யிருக்காங்க இந்த மாதிரி அப்புறோம் வந்து ஈக்குவலாக அவங்க இப்போ சண்டேன்னு பார்த்திங்கனா ஒருத்தவங்க வந்து கிளாத்தை வாஷ் பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து வெஷல் வாஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஈக்குவலாக வாஷ் பண்ணிட்டு டின்னருக்கு எங்கேயாது வெளில போயிவிட்டு இந்த மாதிரியலாம் வந்து வேலையை பிரிச்சிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு பேரோட பேமண்ட்டும் வரதுனால வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர்ஸ் பண்ணி ஃபேம்லியை ரன் பண்றப்போ அவங்களுக்கு இது ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரொம்ப இது ப்ரெஷராக இருக்காது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கறப்போ அவங்க ஃபேம்லியும் ரொம்ப ஸ்மூத் ஸ்மூத்தாக ரன் ஆயிட்டுருக்கும் இதே ஒருத்தவங்க மட்டும் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தா அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க ரொம்ப டென்ஸ்டாகவே இருப்பாங்க இன்னொருத்தவங்கக்கிட்ட எப்போதுமே வந்து என்ன தான் நார்மலாக கேட்டாக்கூட வீட்டில் தானே இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு அவங்க டென்ஸ்டாகவே பிஹேவ் பண்ணிட்டுருப்பாங்க அது மாதிரி ஒரு சுச்வேஷன் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போறப்போ நடக்காது அந்த மாதிரி இருக்கப்போ ஏன்னா அவங்களும் வேலைக் போறாங்க நம்மக்கென்ன ப்ரெஷர் இருக்குமோ அது அவங்களுக்கும் இருக்குங்கிறப்போ அவங்க பேசுறப்போ வந்து கொஞ்சம் பேசுனா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதே ஒருத்தவங்க மட்டும் வேலைக்கு போனா இவங்க என்ன வீட்டில் தானே இருக்காங்க அதனால் நம்மளை எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி நம்ம வந்து இன்னொருத்தவங்க வந்து எரிஞ்சி எரிஞ்சி விழுவுற அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர்லாம் வாக்குவாதங்கள் அதிகமாவலாம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அதுலந்து ஆரமிக்கிது ஸோ இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி ம்யூச்சுவலாக வந்து வேலைக் போயிவிட்டு அவங்களோட ஷேர்ஸ கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்போ வந்து நம்ப நம்ம லம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்க்கும் நமக்கு வந்து நம்ம வந்து நல்ல எஜிகேஷனை கொடுக்கலாம் அவங்களையும் நல்லா இந்த மாதிரி அவங்களும் நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க இப்படியெல்லாம் நம்ம வாழனும் இப்படி தான் நம்மளோட லைபை ரன் பண்ணனும் அப்படின் கற்றுப்பாங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் இவங்க வந்து அதுக்கொரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்கள இல்லை இப்படி இருக்கலாம் இப்படி இருந்தாலும் தப்பில்லை அப்படின்கூட சொல்லுவாங்க நம்ப வீட்டில் எப்படி இருக்கமோ நம்ப பேரன்ட்ஸ் எப்படி இருக்கனும் அதை பார்த்து ஸோ வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக பிரிச்சிக்கிறதுனால அது வந்து பெனிஃபிட்ஸ் தான் அதிகமாக இருக்கு இதில் ஸோ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இ ஈக்குவலாக எதாக இருந்தாலும் ரெண்டு பேருமே சேர்ந்து டூகெதராக சால்வ் பண்ணலான்ற மாதிரி ஆயிடும்